நம்ம இந்தியாவில் விளையாட்டுனால் மொதல் எடுத்தீங்களானா கிரிக்கெட் தான் கிரிக்கெட்டில் வந்து நல்லா இது பண்ணுறது வந்து விளையாடுவது வந்து தோனி சச்சின் டெண்டுல்கரு விராட் கோலி அவங்க தான் நல்லா விளையாடுவாங்க கால்பந்து இருக்குது ஷட்டில் கார்க் இருக்குது எல்லாமே இருக்குது இதில் நல்லா விளையாட்டு வீரர்கள் வந்து சச்சின் டெண்டுல்கரும் விராட் கோலியும் தோனி நல்லா விளையாடுவாங்க இந்தியாவிலயே சிஎஸ்கேக்கு இப்போக்கூட ரீசெண்ட்டாக வின் ஆச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ தான்